பழக் கடைக்காரவங்களாங்க இல்லை நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது பழங்கள்லாம் வேணும் பக்கத்தில் இருக்குனு சொன்னாங்க சரி அங்கேயும் இங்கேயும் வெயில் நாள்லலாம் அலைய வேணாம் உங்கள்கிட்டையே வாங்கிக்கலாம் நினச்சிட்டு வாங்கலான்னு கேட்டேன் ஃபோன் பண்ணேன்

பழலாம் ரேட்டு எப்படின்னு தெரியுங்களா ஆரஞ்சு ஆப்பிள்லாம் எவ்வளோ விற்கிது கிலோ சரிங்க

சரிங்க சரி ஒவ் ம் ஒவ்வொன்லேயும் ஒரு அஞ்சு அஞ்சு கிலோ கொடுத்து விட்ருங்க நாளைக்கு பேக்கிங் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஆமாங்க எங்கள் வீட்டுக்கு தான் வரும் எங்கள் வீட்டுக்குத் தாங்க வரணும் நீங்கள் ஏன்னா டெலிவரி ஃப்ரீ டெலிவரிங்களா இல்லை வந்து தான் காசு வேனுக்கு எதுக்கா தருணுங்களா கொண்டாந்து கொடுத்துட்றீங்களா சரிங்க ஒவ் ஒவ்வொன்லேயும் அஞ்சு அஞ்சு கிலோ கொண்டாந்து வீட்டில் கொண்டாந்து கொடுத்துருங்க கல்யாணனு தெரியுமில்ல இல்லை பழலாம் அப்றம் போதும் தாம்பாளத்துக்கு வைக்கிறதுக்கு வாழைப்பலோம் ஆமாம் இல்லை ஆப்பிளு ஆரஞ்சு தான் நம்ம வந்து பேக்கிங் பண்ணப் போகிறோம் அப்பறம் பழம் மற்ற எல்லா பழமும் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஒரு கிலோ மட்டும் கொடுங்க திராட்சை பழத்த மட்டும் வாழைப்பலோம் இதலாம் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா தாம்பாளத்தில் வைக்கிறதுக்கு நல்லா இருக்கும் ஆமாம் கேரி பேக் இல்லை அவங்கள்கிட்ட கொடுக்கறதுக்கு ஆ இல்லை பாக்சில் பண்ணாலும் சரி எப்படின்னு ம் போதுங்க சரி அப்போ நாளைக்கு சாயந்தரம் சரிங்க கொளக்கா மட்டும் என் கே நகருக்கு அணும்ச்சுட்ருங்க ஸோ நாளைக்கு இன்னக்கு ஈவினிங்கே கொண்டாந்து கொடுத்துருங்க நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு அப்போ தான் சரி வரும் சரி ஓகே ஆ காசை அவங்க கையில் கொடுத்து விட்றேங்க சரி ஓகே